இந்திய விஞ்ஞானிகளை பற்றி பள்ளி மற்றும் கல்லூரியில நம்ம ரொம்ப அதிகமாக படிச்சுருக்கோம் அதில் படிச்சதில் ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா அப்துல்கலாம் ஐயா அவர்கள் கல்பனா சாவ்லா கணிதமேதை ராமானுஜம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க மூணு பேர பற்றியும் ரொம்ப அதிகமாக படிச்சுருக்கோம் இந்தியாவுக்கு மட்டும் தெரியாமல் உலகத்துக்கே ரொம்ப தலைச்சிறந்த நாயகர்களாக திகழ்ந்துருக்காங்க இதில் அப்துல்கலாம் ஐயா அவர்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் இவர் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிகிட்டு தான் படிச்சிருந்துருக்கார் வேலைக்கு போயிட்டு பேப்பர் போட்டு நியூஸ் பேப்பர் வீட்டுக்கு வீட்டுக்கு போட்டு படிச்சுருந்துருக்காரு இவருக்கு தலைச்சிறந்த ஏவுகணை நாயகன் என்ற ஒரு மிகச்சிறந்த பேரும் இருக்கு உலகத்துக்கே இவரை பற்றி ரொம்ப அதிகமாக தெரியும் இவர் ஒரு தலைச்சிறந்த ஆசிரியரும் கூட இவர் ரொம்ப நல்லா க்ளாஸ் எடுப்பார் நல்லா பாடம் நடத்துவார் அதுப்போக சிறந்த நூல்களையும் எழுதிருக்கார் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் பிறந்துருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கணிதமேதை ராமானுஜம் கணிதமேதை ராமானுஜம் வந்து ஒரு மிகச்சிறந்த மாபெரும் கணிதமேதை இவர் கணக்க கண்டுபிடிச்சதே இவரு தான் இவர் சின்ன வயசுலர்ந்தே ரொம்ப புத்திசாலியாக திகழ்ந்துருக்கார் புத்திசாலியாக வளந்துருக்கார் இவருடைய திறமையும் வளர்ப்பையும் பார்த்து உலகமே வியந்துச்சு இவ்வளவு ஒரு இவருக்கு ஒரு இவ்வளோவு பவர் இருக்கா கணக்கில் இவ்வளோ ஒரு பவர் இருக்கா கணக்க கண்டுபிடிச்சவரு நிறைய சூத்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காரு இவரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்துருக்கார் கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லா இந்தியாவில் முதல் பெண்மணி விண்வெளிக்கு போன முதல் பெண்மணி என்ற பெயரையும் பெற்றுக்காங்க இவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் விண்வெளிக்கு போயிவிட்டு வந்துருக்காங்க இவங்க ஒரு விண்வெளியில் போய் மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க இவங்க ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக கூட திகழ்ந்துருக்காங்க உலகத்துக்கே நட்சத்திரமாக திகழ்ந்துருக்காங்க